ஹலோ யாருங்க சொல்லுங்கள் ஹலோ யார் பேசுறது சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கம்மா ஏங்கம்மா நேற்று வரவே இல்லை நீங்கள் என்ன மார்க்கு லிஸ்ட் பார்த்தீங்களா அவன் வந்து கொஞ்சம் விளையாட்டு தனமாவே இருக்காங்க கொஞ்சம் கேர் பண்ணிப்பாருங்க ஆ படிக்கிறாங்க கொஞ்சம் ட்யூஷன் எதாச்சும் அனுப்பிச்சுடுங்க ட்யூஷனில் வந்து மேம்கிட்ட சொல்லுங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அப்போ பார்த்தான்னா கொஞ்சம் அவன் வந்து கவனம் வந்து படிப்பில் வந்துரும் கொஞ்சம் விளையாட்டு தனமாக இருக்கான் அதை மட்டும் கொஞ்சம் நீங்களும் பாருங்கள் ட்யூஷன் மேம்கிட்டையும் தெளிவாக சொல்லுங்கள் கொஞ்சம் பையன் வந்து மார்க்கெல்லாம் கம்மியாக இருக்காங்க டீச்சர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க இப்படியெல்லாம் கம்மியாக சொல்லுது எங்களை சொல்லுறாங்க நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்து எங்களுக்கு பண்ணிக்கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஹோமர்க்குலாம் கரெக்டாக பண்ணிக்கிறாங்க எழுத்துகிற வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிறாங்க ஹாண்ட்ரைட்டிங்யுமே நீட்டாக இருக்கு ஆனால் கொஞ்சம் விளையாட்டு தனமாக இருக்கு ஆ சொல்லுறதெல்லாம் கூட சொல்லிக்கிறான் சொல்லுறதெல்லாம் கூட கரெக்டாக சொல்லிக்கிறாங்க எழுத்துலையும் நல்லா எழுதுறாங்க ஆனால் விளையாட்டு தனம்தான் கொஞ்சம் இருக்கு அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பாருங்கள் அதேமாதிரி மொ எப்போ நாங்கள் மீட்டிங் கூப்பிட்டா கொஞ்சம் நேரில் வாங்க இப்படி ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா க்ளாஸ் ஹவர்லாம் போய்ட்டுருக்கு டக்குன்னு நாங்கள் அட்டெண்ட் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் நேரில் வாங்க ஆ சரி மேக்ஸ்லையும் இங்க்லிஷ்லையும் கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் நீங்கள் வந்து நேரில் வந்து பேசுங்கம்மா இப்போ க்ளாஸ் வேறு எனக்கு எடுக்கணும் அதனால நீங்கள் கொஞ்சம் நேரில் வரீங்களா இப்போ நான் கட் பண்ணிவிட்டுங்களா ஆ சரிங்க